ஹலோ நீங் நீங்கள் காய்கறி வியாபாரமா காய் எங்கே வச்சுருக்குறீங்க மார்கெட்லேயா சந்தையிலேயா சரி எல்லாம் அதுதான் எல்லாம் காய் வச்சுருக்குறீங்க எனக்கு எல்லா காயுமே வேணும் கிலோ என்ன விலையாவுது

ஆ கொஞ்சம் எல்லாம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க எல்லாம் மருந்தடித்த காயா நல்ல காயா இருக்குதா

ஆ சரி எல்லாம் ஒரு அவ்வஞ்சு கிலோ வேணும் இன்றைக்கி சாயந்திரம் வேணும்

சரி அதுதான் நல்ல காயா இருக்குதுங்களா சரி சரி